ஹலோ மிஸ்ஸுங்களா நான் கோகுலோட அம்மா பேசுகிறங்க கோகுலுக்கு உடம் சரிலிங்க அதனால் ரெண்டு நாள் லீவ் வேணுங்க ஆ நல்லா படிக்கிறானுங்களா பையன் ஆ பையனுக்கு உடம் சரிலிங் காய்ச்சல் சாதா காய்ச்சல் தான் இல்லை இல்லை இல்லைங்க சாதா காய்ச்சல் தான் சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க ஆமாங் கூட்டிக்கிட்டு போயிருக்கோம் கூட்டிக்கிட்டு போயிட்டு வந்தோம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்கிறாங்கங்க பையனை ஆ வந்தடலாங்க வந்தடலாங்க ஒரு ரெண்டு நாள் கூட்டிக்கிட்டு வரோங் கூட்டு வரோங் ஆ சரிங்க சரி பையன் எப்படிங்க நல்லா படிக்கிறானுங்களா ஆ சரிங்க சரிங்க சரி வாய்ங்கிலாங்களா சரிங்க சரி எல்லா பாடமும் நல்லா படிக்கிறானுங்களா பையன் நான் நல்ல படிக்கிறானுங்களா சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க இல்லலைங்க வெளிலாம் விட்லங்க சரிங்க ம் ஆ சரிங்க சரி எடுத்துட்றங்க ம் இல்லை டாக்டர் அப்படி தான் சொல்லிருக்காங்க ஆ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கறங்க சரிங்க சரி பார்த்துக்கறேன் சரி பையன் நல்லா படிக்கிறது நீங்களும் அப்டி வா பாருங்க வா இப்போ நீங்கள் நாங்களும் பார்த்துக்கறோம் ஆ ஆ சரிங்க சரிங்க ஆ சரிங்க சரிங்க சரி ரொம்ப ரொம்ப நன்றிங்க வச்சறேங்க